சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் ஆ ஆ ஓகே நான் இப்போ உங்கள் பெண்ணு எந்த சப்ஜெக்ட்டு கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க மேக்ஸ் மேக்ஸ் தானே சொன்னீங்கள் இப்போது அவங்க வந்துட்டு மேக்ஸில் ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஈடுபாடே காட்ட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைம் வந்துட்டு வெளியே எந்திருச்சு எந்திருச்சு போயிடறாங்க நெக்ஸ்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்திருக்குற டீச்சரும் வந்துட்டு இப்போது புதுசாக தான் போட்டிருக்குறோம் இப்போது நான் அவர்களையும் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்கறேன் நீங்களும் வந்துட்டு பொண்ணு கிட்டே கொஞ்சம் சொல்லி வையுங்க மேக்ஸ் வந்துட்டு முக்கியமான பாயின்ட்ஸெலாம் வந்து சொல்லும்போது நோட் பண்ணிக்க சொல்லுங்க அவங்க வந்துட்டு அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போகிறாங்க அந்த மாதிரி போகக் கூடாது அப்படீன்னு சொல்லி வையுங்க கொழந்தைக்கி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னால் நான் கண்டிப்பாக டீச்சர் கிட்ட சொல்லி அவங்களுக்கு கரெக்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொன்னன்னால் நீங்கள் வந்துட்டு கொழந்தைகிட்ட சொல்லுங்க அவங்க வந்துட்டு எனக்கு அர்ஜென்ட்டு அப்படின்ற மாதிரி டீச்சர் கிட்ட சொல்கிறாங்களாம்மா நானும் கேட்டேன் அந்த டீச்சர் கிட்ட அர்ஜென்ட்டு மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துடறாங்க ஸோ எங்களால் எதுவும் பண்ண முடியலை நீங்கள்தான் வந்து அந்த டைமில் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸெலாம் சொல்லுவாங்க வெளியில் போகக்கூடாது அப்படின்ட்டு நீங்களும் சொல்லி வையுங்க நாங்களும் வந்துட்டு கொழந்தை கிட்டே நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி அடிக்கடி எந்திருச்சு வெளியே போகக்கூடாது நீங்கள் வந்துட்டு முக்கியமான பீரியட் டைமில் மட்டும் அந்த இன்டர்வல் டைமில் மட்டும் வெளியே போனால் போதும் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் பட் வந்துட்டு அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க என்னால் முடியிலை எனக்கு வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட் அந்தமாதிரி சொல்லிவிட்டு வெளியே வந்துடறாங்க அதை வந்து நீங்கள் தான் என்ன ஏதுன்டு நீங்கள் பாருங்க நாங்களும் என்னனு கேட்டு வைக்கிறோம் சரிங்களா சரிங்க சரிங்க நாங்கள் கண்டிப்பாக பாத்துக்குறோம் நெக்ஸ்ட் டைம்லருந்து உங்க கொழந்தைய கொஞ்சம் நல்லா இது பண்ண சொல்லுங்க லிசன் பண்ண சொல்லுங்க ஓகே